சொல்லுங்கள் சார் சொல்லுங்க சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ சார் நீங்கள் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னால் ஒரு ரைட்டு தெரியுது பாருங்கள் சார்

ம் ஓகே சார் ஓகே சார் ஆ இன்றைக்கி எப்போவும் போல் நார்மலாக தான் சார் போய்கிட்ருக்கு எப்போவும் போல இருக்கிற ரேட்டு தான் சார் இல்லை இல்லை ரொம்பல்லாம் ரொம்பல்லாம் டிஃபரெண்ஸ் இருக்காது கொஞ்சம் தான் சார் இருக்கும் ரொம்பல்லாம் இருக்காது வாங்கிக்கோங்க சார் நல்லாயிருக்கும் பழம் நல்லாயிருக்கும் சார் வாங்கிக்கோங்க சார் ஓ அப்படி அப்படியா இது ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களா எப்படி சார் நான் இதில் இங்கே சார் நீங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க சார் அது இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இங்கே கரெக்டாக இருக்கும் சார் கரெக்டாக தான் மெயின்டைன் பண் பண்ணி வைச்சுருப்போம் கூலிங் இது கூலிங் எல்லாமே ஆம்

ஆ ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் சார் ம் வேறு ஏதும் வேணுமா சார்

ரேட்டு கொய்யாக் கிலோ நாற்பது ருவா போய்கிட்ருக்கு சார் நாற்பத்தி இப்போ இன்னையோடு ரேட்டுக்கு நாற்பது ரூவா தான் சார் போய்கிட்ருக்குது

புரியிலை சரி ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் வேறு என்னாங்க சார் வேணும் வேறு ஆ ஓகேங்க சார் அது பில் கவுண்ட்ரு நீங்கள் பில் கவுண்ட்ரு போய்டுங்க நான் ஒரு ஒரு கிலோ தான் சார் ஆ ஓகே நீங்க பில் கவுண்ட்ரு போங்க சார் நான் சார் ஆ ஓகேங்க சார் நீங்கள் போங்க சார் உடனே அனுப்பிவிடுவாரு